எங்கள் பகுதியின் எம்எல்ஏ எம்எஸ்எம் ஆனந்தம் ஆவார் இவர் அதிமுகவை சேர்ந்தவர் எங்கள் தொ எங்கள் தொகுதியின் எம்பி பி நட்ராஜன் இவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் எங்கள் தா எங்கள் ஊராட்சி எங்கள் ஊராட்சி ஒன்றியத்தின் செ ஊராட்சி ஒன்றியத் தலைவர் ரேவதி கிருஷ்ணமூர்த்தி இவர் திமுகவை சேர்ந்தவர் நான் எம்பி எம்எல்ஏவுடன் அவ்வளோவாக பேசியது இல்லை ஆனால் ஊராட்சி தொடர்புடன் சிலர் பேசி என்னுடைய பகுதி வளர்ச்சிக்காக நான் பேசி இருக்கிறேன் மின்விளக்கு சாலை மின்விளக்கு சாலை மற்றும் குடிநீர் வசதிக்காக அவர்களுடன் பேசியுள்ளேன் அவர் வந்து எனது சிறப்பான தனது தனது செயல்பாடுகளால் எங்கள் தரப்பு மக்கள் அனைத்தையும் உள்ளார் அவர் வந்து என்னை எங்களுக்கு நல்ல ஆதரவை நல்ல வசதிகளை அனைத்து தர அனைத்து வசதிகளையுமே அவர் எங்களுக்கு செ செய்துத் தந்துள்ளார்